நம்ம நாட்டில் செடி வளர்த்தணுன்னா நம்ம பூமிக்கு எந் எப்பேர்பட்ட செடி போட்டால் வளருமோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம பூமியில் இந்த செடிதான் வளருன்னால் அந்த செடிதான் நம்ம போடணும் சரிங்களா நம்ம காசைல்லாம் வீண் படுத்தாமல் நம்மளுக்கு பயன்படுத்துகிற செடியென்னால் ரோஜா செடின்னால் ஊட்டி ரோஸ் வேறு இப்போது நம்ம டவுனில் இருக்கிற ரோஸ் வேறு அந்த மாதிரி இருக்குது நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோஸு செடி இருக்குது நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரோஸ் இருக்குது அந்த ரோஸ் செடி கட்டிங் இங்கே எடுத்து வந்து வைச்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடணும் அந்த உரம் வந்து சாணி எருவாக இருக்கலாம் எறும்பு பவுட்ராக இருக்கலாம் அது மேலே தூவணும் ஏன்னா பூச்சி வீண் பண்ணாம இருக்கிறதுக்கு எத்தனையோ மருந்துகள் இருக்குது அது மேலே தூவி விடணும் அப்போ அந்த ரோஜாப்பூ நல்லா நம்மளுக்கு அழகா கிடைக்கும் அதிகமாகவும் கிடைக்கும் அந்த செடியில் காய்கறிகள் வந்து கேரட் ஆகட்டும் பீன்ஸ் ஆகட்டும் நம்ம போடணும்ன் சொன்னால் அதுக்கு விதை அந்த விதை நட் நட்டோன்னா அந்த விதைக்கி வந்து நம்ம அந்தந்த நாளில் என்னென்ன போடணுமோ தண்ணி பாய்ச்சணுமா தண்ணி எரு போடணும் எரு அந்த மாதிரிதான் அதுக்கு என்னென்ன போடணுமோ அது மார்க்கெட்லேயும் கிடைக்கும் சந்தைக் கடையிலேயும் கிடைக்கும் நம்ம மா மார்க்கெட்குள்ளே போனால் மார்க்கெட்டில் வந்து நமக்கு என்ன போடுறோமோ அதுக்கு தகுந்த மருந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஈஸியாக வாங்கிகலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்ம வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கணும் பாதுகாத்து அதன் பலன் நம்ம எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம் நம்ம அது வந்து எப்படி பாதுகாக்கணுமோ அந்த அந்த இதுதான் நம்மகிட்டே இருக்குது அதை நம் பாதுகாத்து அதுக்கு பலன் எடுக்கலாம் மற்ற செடியெல்லாம் வந்து பூச்செடி முல்லைப்பூ இருக்குது அந்த முல்லைப்பூ முல்லைப்பூ வந்து வருஷக்கணக்கில் ஆகும் சிலது வந்து இடையிலையே ஆறு மாதம் அந்த மாதிரிதான் ஆகும் கனகாமரம் இருக்குது அதலாம் ஈஸியாக நம்ம வளர்த்துக்கலாம் வளர்க்கலாம் அதுக்கு தகுந்த எர உர எல்லாம் போட்டு நம்ம தகுந்தவர்த்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் விற்கலாம் நல்லா நம்மளுக்கு பலன் கிடைக்கும்